இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்துகிட்டு ஸேரிங்கிறது நெய்கிறது அது ரொம்ப ஃபேமஸ் அது வந்துட்டு இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வே மற்ற ஊருங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும்னா அதுக்கு நல்லா வந்துகிட்டு நம்ம நெஞ்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோடியெல்லாம் வந்தப்போ மோடியோடய உருவத்தெல்லாம் வந்துகிட்டு நாங்கள் நெஞ்சு தந்துருந்தோம் அப்புறம் மரத்தில் வந்துகிட்டு எல்லா டிசைனெலாம் பண்ணி அதுக்கப்புறோம் ஒவ்வொரு வனவிலங்கு அந்த மாதிரி டிசைனெலாம் போட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் போது நாங்கள் மற்ற நாடுகளுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் யார் இந்தியாக்குள்ளே மட்டும் ரீச் ஆகாமல் வெளிநாடுங்களுக்கும் நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டு இந்த ஸேரிகளை கட்ட கட்டுறதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் இண்டுடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கும் போது அவங்களும் கட்டுனாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ மேக்ஸிமம் வந்துகிட்டு வெளிநாட்லேயே வந்து சவுத் ஆப்பிரிக்காலேயே இருந்து வந்துட்டு யாரோ வந்து வெளிநாட்டுக்காரவங்களும் வந்த வந்துருந்தாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்துட்டு எப்படி இந்த ஸேரி நெய்கிறது எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு போனாங்க அவங்க வந்து ஸேரி எல்லாம் வந்துகிட்டு இங்கே ஒரு ரெண்டு மூணு ஸேரியெலாம் வாங்ட்டு போனாங்க அப்படிங்கும் போது அவங்களாம் வந்துகிட்டு இங்கே இருக்கிற கலாச்சாரத்தையும் அங்கேயும் கொண்டு போகணும் அப்படிங்கும் போது எனக்கு இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பாக வந்துட்டு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இண்டுடியூஸ் பண்ணி வைப்பேன் அவங்க வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா மற்ற உலகத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சுடி நைட்டி அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாம் ஹாஃப் ஸேரி அந்த மாதிரி தான் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கேயும் வந்துட்டு பட்டுப் புடவலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சுன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு ஹேப்பினஸ்ஸாக கட்டுவாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக எல்லோருமே கட்டுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் மேக்ஸிமம் பட்டு ஸேரின்னாவே எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு டைம் வந்து வாங்கிட்டு போயிட்டு கட்டுனாங்களாவோ இல்லைன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போனாங்களாவோ அவங்களாம் வந்துட்டு வாங்கிட்டு பார்த்து வாங்கி பார்த்துட்டு அவங்க கட்ட கா கண்டிப்பாக கட்டுவாங்க அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு எல்லா நாடுகளுக்குமே போச்சுனா அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்துட்டு கண்டிப்பாக வாங்கி இது பண்ணுவாங்க ஒன்ஸ் எகெய்ன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யா ஒரு டைம் எல்லோருமே கட்டி உடுத்திட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஏரியாலேருந்து வந்து எல்லாமே வாங்குவாங்க அந்த மாதிரி நான் வந்து வெளி உலகத்துக்கு காட்ட விரும்புகிறேன்